ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு பிடித்த மேற்கோள் எது அது உங்களுடன் ஏன் ஒத்துப்போகிறது நீங்கள் அதை ஏன் உங்களுடன் தொடர்புப்படுத்துகிறீர்கள் நான் பைபிளை கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது உண்டு இந்த பைபிளில ் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு அது செத்த படித்தோன்னு வச்சுங்களேன் செத்த உடம்பு கொஞ்சம் இதாயிருக்குற மாரி இருக்கும் நான் வெளியில் போகும்போது செத்த பைபிள் பார்த்துட்டு படிச்சுட்டு அதை வச்சுட்டு போயிடுறது ஆனால் மனது படிப்பேன் மறுபடியும் அது ஞாபகத்துக்கு சரியாக வர மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது போகிறது இப்படியே இருந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன்